ஆறு எட்டு இரண்டாயிரத்தி ஐந்து ஐந்து ஆறு இரண்டாயிரத்தி ஆறு ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி பதினெட்டு முப்பத்தி ஒன்று ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு இருபத்தி மூன்று மூன்று இரண்டாயிரத்தி இருபது